டிசம்பர் மாசமெலாம் லாம் ரொம்ப பனி வெளியவே வர முடியாத அளவுக்கு இங்கெல்லாம் அதிகம் பனிப் பெய்யும் குளுரும் அதிகமாக காலையில் பத்து மணி வரைக்கும் கூடும் இந்த பக்கமெலாம் பனி பெய்யும் வெளியே வர முடியாது இப்போது வந்து இது மார்ச் மார்ச் ஏப்ரலெலாம் ரொம்ப வெயல் காலம் அது பத்து மணிக்கு மேலே வெளியிலே வரமுடியாது வெயில் அந்த மாரி இங்கே வெயில் காட்டும் இந்த ப ரோடு பஸ்ஸு சத்தம் வேறு அதிகம் அங்கே போகும் வரும் அது போக மாரி கிளம்பும் அதுவும் இதுவாகவும் வெய்ய நாளில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயில் நாளில் ம ஏப்ரல் இந்த மார்ச்லெலாம் வெயிலு தாங்க முடியாது ஜனத்துங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பனி காலத்தில் அதிகமாக அந்த ரெண்டு மூணு மாசமும் கோடைக்காலத்தில் ரொம்ப மழை வெ பனி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜனத்துங்களுக்கு போ